இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி மூணு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி மூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு